ஆ லைப்ரேரியன் சிவராஜு சாரா ஆ சார் நான் உங்களோடய ரீடர் தான் நம்ம லைப்ரரியோடய ரீட்ரு தான் பேசுகிறேன் நான் ஒரு சின்னப் புகார் சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கேங்க நான் நம்ம க லைப்ரரியில் வந்து ஒரு பத்தாண்டுகளாக நான் பயன்படுத்திட்டிருக்குறேன் இது வரைக்கும் முன்னாடி என்ன இருக்குன்னால் கரெக்டாக அதெல்லாம் நூல்கள்லாம் வரிசையாக அடிக்கியிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் நடுவில் வந்து சரியாக அதை ம பராமரிக்காத மாதிரி தெரியுது உங்கள்கூட ஒரு ஸ்டாஃப் இருப்பாரே அவர் வர்ற மாதிரியும் தெரியலை நீங்கள் மட்டுந்தான் இருக்கிற மாதிரிருக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் அங்கே இருக்கும்போதே சொல்லலான்னு பார்த்தேன் மற்ற வாசகர்கள்லாம் இருந்ததுனால் நான் அதை சொல்லலை அதனால்தான் நான் வீட்டுக்கு போய்விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணியிருக்கேன் ஏன் சார் இப்போ சரியாக பராமரிக்க முடியாததுக்குக் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிலாங்களா

ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க ஆ அப்படிங்களா ஆ ஆ அப்படிங்களா சரிங்க சரிங்க ம் ஆமாம் ஆமாம் நாம் தான் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருக்கோம் எல்லாத்தேயும் வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கணுங்கறதுக்கு தான் நம்ம இந்த பொது நூலகத்தையே உருவாக்கினோம் நம்ம அலு இதில் அலுவலர்கள்லாம் சேர்ந்து

சரிங்க சரிங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நம்ம வந்து இப்போது ஒன்று பண்ணலாம் அந்த சனிக்கிழம நான் என்னோடய வாசகர் நண்பர்களோடெலாம் வரேன் நம்ம கொஞ்சம் லைப்ரரியில் இருக்கற எல்லாத்தேயும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி அடுக்கி வச்சுக்குவோம் அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வராரானு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தற்காலிகமாக ஒரு பணியாளரை அமைத்துக்கிறதுக்கு நம்ம எதனா ஏற்பாடு பண்ண முடியுமாங்கிறதை சனிக்கிழம வந்து கொஞ்சம் கலந்துரையாடிக்கலாங்க

சரிங்க சார் ரொம்ப நன்றி உங்களோடைய ஆலோசனைக்கு நல்லது நம்ம சனிக்கிழம சந்திப்போம் நான் நண்பர்களும் உங்கள் நண்பர்களையும் அழைத்திட்டு வாங்க நம்ம அந்த லைப்ரரியை சீர் பண்ணிடுவோம் இல்லை ஆள் புதுசாக ஒரு தற்காலிகமாக ஒரு ஆள் அமைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க சார் ம்